குமார் கார் டிராவல்ஸுங்களா நாங்கள் உங்கள் கிட்டே வண்டி எடுத்தோமில்லங்க அங்கே கோபி போறதுக்கு முன்னூறு ரூபாய்க்கு தானே பேசுச்சு டிரைவர் ஐநூறுரூபா கேக்கிறாங்க ஏங்க முன்னூறுரூபாய்க்கு பேசிவிட்டு தான் காரை எடுத்துகிட்டு வந்தே நான் முன்னூறுரூவா தான் கொண்டுகிட்டு வந்தேன் டிரைவரு ஐநூறுரூவா கேக்கிறாங்க நீங்கள் முதல்லயே சொல்லி கொடுக்க மாட்டீங்களா சொல்லிவிட்ருக்கலாமெல்லங்க அவர் இப்போ முன்னூறுரூவா ஐநூறுரூவா கேட்டுக்கிறாங்கள்ல நான் என்ன பண்ணுறது ஏங்க எல்லோருமே முன்னூறுரூபா தானே வாங்குகிறாங்க நீங்கள் சொன்னது அப்போத்தான் இப்போ மாற்றி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும் நான் முன்னூறுரூபா தான் கொண்டு வந்தேன் நான் அவ்வளோ தான் கொடுப்பேன்